உங்களை பற்றி சொல்லுங்க நான் தூத்துக்குடியில பிறந்தேன் அரசு வேந்தன் லிட்டில் ஃப்ளவர் அரசு உயர்நிலை பள்ளியில ஒன் டூவிலேருந்து டென் வரை படித்தேன் ஜாலியாக இருக்கும் அந்த ஒன் டூ டென் வரை உள்ள க்ளாஸஸ் டீச்சர்ஸ் எல்லோரும் நல்லா வச்சு கல கலாய்ச்சி எடுப்போம் படிக்கவே மாட்டோம் செம்மையாக இருக்கும் ஆனால் நான் நார்மலாக தான் படிப்பேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ஸு சேர்ந்த ஸ்கூலு தான் சிக்ஸ் டூ சிக்ஸ்த்லேயிருந்து பாய்ஸ் அண்ட் பாய்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும் தான் படிச்சிகிட்டு இருந்தோம் சவென்த் போகும் போது ஹெச்எம் மா றினாங்க அதோடு பாய்ஸ்ஸு கேர்ள்ஸு எல்லோரையும் தனி தனி க்ளாஸில் படிக்க வச்சாங்க ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படி இருந்தாலும் செம்மையாக தான் இருந்துச்சு கேர்ள்ஸ் மட்டும் இருக்கும் போது அது ஒரு ஒரு விதமான கலகலப்பாக தான் இருக்கும் அதுக்கப்பறம் எயிட்த் லாட்ஸ் லாட்ஸ்ல கடைசியில வந்து மார்ச் மாதம் ஹெச்எம் மாறும் போது எப்படி பாய்ஸ் மட்டும் த ஹெச்எம் அதே ஹெச்எம் தான் பாய்ஸ் படிக்க மாட்டேக்கிறாங்க கேர்ள்ஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க பா கேர்ள்ஸ் பாய்ஸ் ஒன்றா இருந்தாலும் ஒழுங்காக படிப்பாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில எயிட்த்து லாஸ்ட்டில வந்து மார்ச் மாதம் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்படி பிரிச்சு வச்சாங்க அப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபுல்லாக கேர்ள்ஸ்ஸாக இருந்துட்டு பாய்ஸ்ஸுகிட்ட போகும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா அப்போ எல்லோரும் அழுதுகிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு பாய்ஸ்ஸும் கேர்ள்ஸும் ஒன்றா இருந்து ஜாலி டென்த் வரை நல்லா ஜாலியாக இருந்துச்சு டென்த்துல டென்த்துல பப்ளிக் டெஸ்ட்டு சொன்னதினால எல்லோரும் கொஞ்சம் இதாக இருந்து பாய்ஸ்ஸு கூட நல்லா க்ளோஸ் ஆகி அடிப்புடி சண்டைலாம் போட்டு நைட்ஸ் ஸ்டெடியெலாம் வச்சாங்க டென்த்து பப்ளிக்கோட நைட் ஸ்டெடி அதை விட செம்மையாக இருக்கும் பாய்ஸ்ஸு கேர்ள்ஸ்ஸும் சண்டைனா சண்டை அப்படி ஒரு சண்டை அண்ணன் தம்பி மாதிரி பழகுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம் ஜாலியாக இருக்கும் நைட் ஸ்டெடியெலாம் அது ஸ்நாக்ஸ்ஸு அம்மாமாருங்க ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வருவாங்க டீ காஃபி வடை இதெல்லாம் கொண்டு வருவாங்க நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் என் ஃப்ரெண்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த நைட் ஸ்டெடிக்கு முன்னாடி சா ப்ரேக் விடுவாங்க அந்த கேண்டீனில் போய் பிஸ்கட்டு சாக்லேட்டு இந்த மாதிரி ஐட்டமெலாம் வாங்கி வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்றேன் சொல்லிட்டு அப்டேயே அப்படயே சாப்பிடுவாங்க இதுதான் எங்களோடைய ஜாலியான மூமெண்ட்ஸ்ஸு அதுக்கப்புறம் லெவல்த்து ட்வெல்த்து ஜோசப் மே கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்ந்தோம் அதில் ஃபுல்லாகவே கேர்ள்ஸ்ஸு தான் சிக்ஸ்த்லேருந்து அங்கே ட்வெல்த் வரை வரைக்கும் நாங்கள் லவெல்த்து ட்வெல்த்து மட்டும் தான் சேர்ந்தோம் எங்கள் ஸ்கூலிலேருந்து அப்படியே போனோமா செம்ம போரிங் ஏன்னா கேர்ள் பாய்ஸ்ஸே பார்த்த முகமா இருந்தாலும் கே கேர்ள்ஸ்ஸை பார்க்கும் போது ரொம்ப போரிங் ஃபுல்லாகவே கேர்ள்ஸ்ஸு தான் எங்கே பார்த்தாலும் கேர்ள்ஸ்ஸாக தான் இருப்பாங்க செம்ம போரு லவெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு நான் புது ஸ்கூலுக்கு வந்திருந்தோமா அதனால ரொம்ப போரு ஸ்கூல் டீச்சர்ஸ்ஸும் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் தான் எங்கள் ஸ்கூலிலேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் அதனால் அந்த பிள்ளைங்கள்டலாம் நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் எல்லாத்தையும் வெளாயாடு எதுனாலுமே அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ண முடியும் புது புது பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சி தான் இதாகுவோமா அதனால் இப்போது அப்புறம் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணாங்க புது டீச்சர் எல்லாம் அப்போ தான் அவங்களுக்குலாம் மிஸ்ஸுன்னு சொன்னால் தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் எங்கள் லிட்டில் ஃப்ளவரிலேருந்து வந்த பிள்ளைங்களாம் எல்லோரும் டீச்சர் சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்கள எல்லாம் சமாளித்து ட்வெல்த் எல்லாம் சமாளித்து எப்படியோ ரவுடி தனமெல்லாம் பண்ணி ட்வெல்த் எல்லாம் முடிச்சாச்சு அதுக்குப்பெறகு காலேஜ்ஜி லைஃப்பு காலேஜ் லைஃப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போய் அது அங்கே உள்ளது புது ஃப்ரெண்ட்ஸு புது காலேஜ்ஜி புது டீச்சர்ஸ்ஸு புது மேம் எல்லோரையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு லைஃப்பு தேயேட்டருக்குலாம் அதாவது ஸ்கூல் காலேஜ்ஜி படிக்கும் போது தேயேட்டருக்குலாம் போனது கிடையாது அம்மா விடமாட்டாங்க ஆனால் இந்த பீச்சு அந்த மாதிரி இதுலெலாம் போயிருக்கோம் அதுக்கப்பறம் குடும்ப கஷ்டத்துனால் டொமான் டிகிரி எல்லாம் முடிச்சு வீட்டில இருந்து அதுக்கப்புறம் வீட்டில வந்து ரெண்டு மாசம் சும்மா தானே இருக்கோம் காலேஜ்ஜி போ அப்பறம் வீட்டில இருந்து ரெண்டு மாதம் வேலையில் இருந்தேன் வேலையில் இருந்த போது பிடிக்கல கொஞ்சம் கஷ்டமாக இருந்திச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில இருந்தாச்சு வீட்டில இருந்து மேரேஜ்ஜூ மேரேஜ்ஜூ பார்த்தாங்க லவ் மேரேஜ் தான் லவ் லவ் பண்ணி மேரேஜ்ஜூ பண்ணியாச்சு அது எங்கேனா கன்னியாகுமரி நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் கல்யாணம் பண்ணிணோம் அது அஞ்சு மணிநேரம் ட்ராவல் அஞ்சு மணிநேரம் ட்ராவலில் போனேன் எனக்கு ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்குமா என்ன வாந்தி வரும் அவ்வளோந்தான் வாமிட் பண்ணுவேன் பா கவர் இல்லைன்னா லெமன்னு வேறு அது என்னது நெல்லிக்காய் இந்த மாதிரி ஐட்டம் மாங்காய் இந்த மாதிரி ஐட்டமெலாம் வச்சிருப்பேன் கல்யாணம் முடிஞ்சு மூ ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் நடந்துகிட்டிருக்குது பின்னே திரும்ப அவங்கக்கூட தான் தேயேட்டருக்கு எல்லாம் போயிருக்கேன் அஞ்சு வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இருக்கோம் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வருவோம் நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கோமா அங்கே நாகர்கோயிலில் இணையம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கோம் அங்கேயிருந்து ட்ராவல் பண்ணி வருவேன் எப்பவாது தான் உ வந்தால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இப்படி இருந்துட்டு போவேன் அதுக்கப்புறம் பாப்பா பெறந்தால் பாப்பா பிறந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுதா அவளை கடல் வெளியெலாம் எங்கள் ஊரில் கடல் நடுவில் ஒரு கோவில் இருக்கும் பாறைக்கு மேலே கோவில் அந்த மாதிரில ரெண்டு வருஷம் போயிருக்கேன் கிறிஸ்மஸ்ஸு எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ்ஸு பா ஜேசு இறக்குறது இந்த மாதிரி விஷயமெலாம் நல்லா இருக்கும் ரொம்ப க்ராண்டாக கொண்டாடுவாங்க இங்கே தூத்துக்குடியில் கிறிஸ்மஸ்ஸும் நியூ இயரும் நல்லா கொண்டாடுவேன் அங்கே ரெண்டு இது நல்லாயிருக்கும் கிறிஸ்மஸ்ஸும் நம்ம ஏசப்பா உதி உதித்ததும் நல்லா இருக்கும் நல்லா கொண்டாடுவாங்க அப்புறோம் நல்லா கப்பல் வழியா போகிறதுலாம் எனக்கு நல்லா பயம் வா வாமிட்டு வரும் முத முத கிறிஸ்மஸ்ஸு தூத்துக்குடியில் கொண்டாடினேன் ரெண்டாவது கிறிஸ்மஸ்ஸு வந்து அங்கே கொண்டாடினோமா அங்கே கொண்டாடும் போது கப்பல் கடல் இந்த கப்பல் வழியா கூப்பிட்டு போனாங்க இந்த பாறைக்கு கூப்பிட்டு போகும் போது செம்மையாக இருக்கும் அலைலாம் பெரிய கடல் பெரிய அலை எங்களுக்கு ஆண் அலையாக அதுவும் நல்லா பயங்கரமாக மேலே போகிற மாதிரி அப்படிலாம் இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆனால் நான் எங்கள் வீட்டில இருக்கும் போது இங்கெல்லாம் போனது கிடையாது வாமிட் வர்றதினால எங்கள் எங்கள் அம்மா எங்கேயும் கூப்பிட்டு போகாது எங்கள் அக்கா என் தங்கச்சி அந்த சி சி வழியா அந்த இது வழியா எல்லா இடமும் கூப்பிட்டு போவாங்க நான் போனது கிடையாதா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா இடமும் பார்த்துருக்கேன் அந்த இது கேரளாவில இருக்கிற ஒரு எடம் என்ன எடம் ஒரு பீச்சு நல்லா பேமஸ்ஸான கோகுளம் பீச்சு அந்த பீச்சுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு போனோம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தேட்டருக்கே நான் முத முதல்ல போனேன் ஃபேமிலியாக எல்லாருமே எங்க அந்த இது கன்னியாகுமாரியில நாகர்கோவில் இருக்கே அங்கே உள்ள ஃபேமிலி எல்லாருமே ஃபேமிலியாக எங்கே போனாலுமே ஒன்றா போயிடுவோம் தேட்டர் போயிருக்கோம் ஹோட்டல் போயிருக்கோம் வேளாங்கண்ணி போயிருக்கோம் வேளாங்கண்ணியில அந்த ஃபேமிலியோட போனேன்னா வீட்டில தான் சமையல் ரூம் எடுத்து தங்கியிருப்போம் தினமும் வீட்டில தான் லாஸ்ட்டு ஊருக்கு வர்ற நேரம் மட்டும் நானும் ஏன் ஹஸ்பண்டும் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் அங்கே ஃப்ரைட் ரைஸ்ஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸு எக் எக் ஃப்ரைட் ரைஸ்ஸு இப்படி தான் லெக் பீஸ் வச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா முட்டை வாங்கி சாப்பிடுவோம் இப்படி வச்சு சாப்பிடுவோம் எங்கள் அம்மாக்கூட எங்கள் அம்மாக்கூட ஒரு க பாப்பா வயித்தில் இருக்கும் போது ஒரு தடவ வேளாங்கண்ணி போனோம் அங்கே எங்கள் அம்மா ஃபேமிலியோடய போனேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன் இங்கே நாங்கள் நான் எங்கள் எங்கள் கப்புல்ஸ்ஸு எங்கள் மதினி கப்புல்ஸ்ஸு மூத்த மதினி கப்புல்ஸ்ஸு எங்கள் அக்கா கப்புல்ஸ்ஸு என் தங்கச்சி மட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல தினமும் ஹோட்டல்ல சாப்புட்ருவோம் காலையில் ப்ளாக் ஃபாரஸ்ட்ல இருக்கிற தோசை ஆப்பம் இந்த மாதிரி சாம்பார் வச்சு வாங்கி சாப்பிடுவோம் மதியானம் சாதம் வச்சு சாப்பிடுவோம் நைட்டுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்ஸு தோசை புரோட்டா இப்படி வச்சு பேசுவோம் இப்படி வச்சு சாப்பிடுவோம் வேறு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணி சாப் ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் பீச்சுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பீச்சுக்கு போகணுன்னாலே நாங்கள் தொட்டு பிடிச்சி தான் வெ விள்ளாடுவோம் தொட்டு பிடிச்சி விளாண்டு மணல்ல வீடு கட்டி அந்த அலை வந்து மணலை கலைக்குமே அந்த இது ஏன் எங்கள் ஊர் நாகர்கோவில் இணையத்தில் வந்து ஒரு கப்பல் குருசடி இருக்குது ஃபேமஸ்ஸான குருசடி தா சனி ஞாயிறு மட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் லைட்லாம் போட்டு சீரியல் லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் தேட்டர் போனால் நான் பாப்கார்ன் தான் சாப்பிடுவேன் பாப்கார்னும் கூல் காஃபி மட்டுந்தான் சாப்பிடுவேன் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன் பாப்கார்னும் கூல்காஃபியும் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் போட்டு தருவாங்க கூல் காஃபி பாப்கார்ன்ல ட்ரெஸ் எனக்கு ஜீன்ஸ் பேண்டு போடுறதுல ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கப்புறம் தான் ஜீன்ஸ் பேண்டே போடுவேன் கட்டை டாப் வச்சு போட் கட்டை டாப் வச்சு ஜீன்ஸ் பேண்டு போடுவேன் ஊட்டி ஊட்டி போயிருக்கேன் ஊட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்மாக ஹஸ்பண்ட்டோடய தான் ஊட்டிக்கு போனேன் அது ஊட்டியில போய் ஒரே குளிரு அங்கே எனக்கு அந்த பெரிய கேரட் கேரட் இருக் கேரட் இது கேரட் இருக்குமா அது சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்குமா ஃபர்ஸ்ட் டைம் அது நான் சொல்லிட்டே இருப்பேன் அவங்கள்கிட்ட எனக்கு அந்த கேரட் சாப்பிடணும் கேரட் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி தந்தாங்க செம்மையாக இருந்துச்சு இனிப்பு நல்லா டார்க் இனிப்பாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊட்டிக்கு போனேன் கொடைக்கானலுக்கு அதுக்கப்புறம் இனிமேல் தான் போகணும் கொடைக்கானல் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் ஒரு நேரம் நாங்கள் எங்கள் அந்த ஃபேமிலி மாமியார் ஃபேமிலியோடய போகும் போது மதுரை அதிசயத்துக்கு போனோம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட தான் எல்லா இடமும் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு இடமும் பார்த்தது கிடையாது அவங்க வீட்டிலேருந்து தான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க மதுரை அதிசயம் ப்ளாக் தண்டர் இந்த மாதிரி ஐட்ட இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போய் நல்லா அவங்க இதிலோட தான் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன் திரும்ப எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் தங்கச்சி இவங்க எல்லாரும் வரும் போது நான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அக்கா யாருமே கப்பல் குருசடியை பார்த்தது கிடையாது நான் கூப்பிட்டு போய் கப்பல் குருசடியை காட்டி அங்கே பானிபூரி ரசபுரி மாங்காய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஐஸ் க்ரீம்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாரையும் அந்த கு கப்பல் குருசடியை காட்டி சுற்றிலாம் காட்டி அது பக்கத்தில் கடல்லு பாறயெல்லாம் இருக்கும் அதிலலாம் காலை நனச்சி பாறையிலலாம் ஃபோட்டா எடுத்து கப்பல் குருசடியெலாம் ஃபோட்டா எடுத்து அவங்கள மறுநாள் ஊருக்கு அனுப்புனேன் திரும்ப எங்கள் ஊர்ல வந்து பெரிய கோவில் பெரி பெரிய கோவில் அங்கே பெரிய கோவில் நேலம் லேலம்மாள் இருப்பாங்க அது பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் அங்கே தான் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாரும் படிச்சாங்க எங்கள் மதினி மூணு மதினி இருக்காங்க மூணு மதினியும் மதினி மாதிரி இருக்க மாட்டாங்க அக்கா மாதிரி இருப்பாங்க மாமியார் மாமியார் மாதிரி இருக்க மாட்டாங்க உண்மையிலே அம்மா மாதிரி இருப்பாங்க அம்மா தான் நான் சொல்லுவேன் அப்அவங்க மாமனார் அப்பானு சொல்லுவேன் அப்படியே அந்த மூணு பிள்ளைங்களோட என்ன ரொம்ப பாசமாக வச்சிருப்பாங்க நான் அவுங்க அங்கேயே பிள்ள மாதிரி தான் இருப்பேன் ஆ மருமகளாக இருக்க மாட்டேன் அந்த மூணு பிள்ளைங்கள விட நான் ரொம்ப சின்னப்பிள்ள தான் நான் நான் வந்து சின்னப்பிள்ள என்ன வந்து சின்னப்பிள்ள மாதிரி தான் பார்த்துருவா வேலை செய்வேன் ஆனால் ரொம்பலாம் செய்ய மாட்டேன் வேலை அங்கே போனால் நான் ஒரு ராணி மாதிரி தான் இருப்பேன் வே மா மருமகளாக இருக்க மாட்டேன் மகளாக இருக்கேன் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பேன் ஒன் வாரத்துக்கு ஒரு நேரமாவது ஃபேமிலியோடய குளிக்க போவேன் எங்கேயாவது பக்கத்தில் இல்லைன்னா நாகர் கோவில்ல இருக்கிற தெரு பரப்பு இப்படி போய் குளிப்போம் இப்படி மாதத்துக்கு ஒரு யா ஒன் ஒரு தடவையாவது ஃபேமிலியாக சுத்த போவோம் ஒரு தேட்டர் போவோம் மாலுக்கு போவோம் கோவலன் பீச்சுக்கு போவேன் இப்படி இங்கே ஃபேமிலியாக எப் போகாம இருந்ததே கிடையாது ஆனால் முக்கால்வாசி ஃபேமிலியாக போனது தேட்டருக்கு தான் நிறையா தடவை ஃபேமிலியாக தேட்டருக்கு போயிருக்கோம் நல்லாயிருக்கும் இப்படி ஃபேமிலியாக போகிறது எங்கள் வீட்டில என் அம்மா வீட்டிலலாம் இப்படி ஃபேமிலியாக போனது இல்லை ஃபேமிலியாக போன ஒரே இடம் வேளாங்கண்ணி மட்டும் தான் வேற எங்கேயுமே கிடையாது வேளாங்கண்ணி பூண்டி மாதா கோயில் திருபரப்பூர் இந்த இது மதுரை அதிசயம் இதுக்கு மட்டும் தான் போயிருக்கோம் வேற எதுக்கும் ஃபேமிலியாக போனதே இல்லை ஆனால் மாமனார் வீட்டு ஃபேமிலியோடய ஃபேமிலியாக எல்லா இடம் போயிருக்கோம் வருஷம் வருஷம் ஜ ஜூன் மா ஜூன் ஜூன் ஜூன்ல இல்லைன்னா ஜூலையில வேளாங்கண்ணிக்கு போயிடுவோம் வருஷம் வருஷம் அப்படியே போயிடுவோம் நான் வந்தே நான் கல்யாணம் முடிஞ்சே மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷமும் போயாச்சு அதுக்கப்புறம் மா இப்படி வார மாத தொடக்கம் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி போல இப்படி தேட்டர் போவோம் ஃபங்க்ஷன் வந்தால் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் எங்கள் அம்மா வீட்டிலலாம் இப்படி நடந்ததே இல்லை நான் அது நடந்து வேலைக்கு போவேனே அதனால் ஒன்றும் தெரியாது ரெண்டு மாதம் தான் வேலைக்கு போனேன் அதனால் ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறம் மேரேஜ் வந்துட்டு மேரேஜ் பண்ணியாச்சு அதனால் ஒழுங்காக அம்மா வீட்டில என்ஜாய் பண்ணவே இல்லை ஆனால் மாமியார் வீட்டில நல்லா என்ஜாய் பண்ணேன் எதாது வீட்டு ஃபங்க்ஷன் யார்காட்டு பிறந்த நாளோ பேர்த் டேயோ வெட்டிங் டேயோ இப்படிங் யாராட்டு இறந்து போனாலோ இப்படி ஒன்றா உட்காந்து அதை செலப்ரேட் பண்ணுவோம் நல்லா இருக்கும் அம்மா வீடை விட மாமியார் வீடு தான் நல்லா இருக்கும் மாமியார் வீட்டில அந்த பக்கத்திலயே கடல் கடல் அலை சத்தம் கேட்கும் பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுறதுனா பாப்பா சா வீட்டிலேருந்து சாப்பிடலைன்னா பக்கத்தில் தான் ரெண்டு ஸ்டெப் எடுத்தால் கடல் வந்திரும் அப்படி தான் இருக்கும் கடலை காட்டி அந்த அலை சத்தத்தை குடு காட்டுவேன் இல்லைன்னா அந்த பாறைக்கு மேலே இருக்கிறது கப்பல் அந்த குருசடியை காட்டுவேன் இப்படி காட்டி கா ப கடல் வெள்ளம்லாம் போகுமா அதெல்லாம் காட்டுவேன் எங்கள் மாப்பிள அங்கே தான் சங்குளிக்க போது அந்த அங்கேருந்து பா எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா வெள்ளம் எல்லாம் தெரியும் அங்கே இருந்து அவங்க கை காட்டுவாங்க அதை வச்சு இவள் சாப்பிடுவா நல்லாயிருக்கும் கடல் வெளியிலலாம் மூணு வாட்டி போயிருக்கேன் அந்த அங்கே ஜனவரி ஆறாந்தேதி தான் அந்த கடல் மேலே இருக்கிற குருசடியில திருவிழா எல்லாருமே போவாங்க எல்லாரும் அந்த என் இணையத்தில் உள்ள எல்லாருமே அந்த கப்பல் வழியா கடல் வழியா வருவாங்க இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் அதுலேருந்து கடல்ல நின்று அந்த கப்பல்க்கு மேலே நின்று டான்ஸ் ஆடுவோம் பாட்டெலாம் போடுவாங்க செம்மையாக இருக்கும் வானவெடியெலாம் வெடிப்பாங்க நைட்டுக்கு இங்கெல்லாம் கேர்ள்ஸ்லாம் ஆடவே மாட்டாங்க அந்த பாய்ஸ் அந்த கேரள்ஸ்லாம் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க அங்கே கேரள்ஸ்லாம் கிடையாது ஆனால் ஒரு ஒரு ஊர்ல ம இணையம் இணையம் பொத்தன் துற சின்னத்துற இந்த மூணு ஊர்லையும் கேர்ள்ஸ் ஆடுவாங்க நான்லாம் இந்த வருஷம் ஆடினேன் நல்லாயிருந்துச்சு நான் ஒரு நேரமுமே எங்கள் இதில் பாய்ஸ் பாய்ஸ் மட்டுந்தான் எல்லா இடமும் முன்னுரிமையா இருப்பாங்க எங்கள் பாய் ஊ அந்த நாகர் கோவில்ல இணையத்தில் கேர்ள்ஸும் பாய்ஸும் தான் முன்னுரிமையா இருப்பாங்க அவங்க காசு போட்டாங்களோ இல்லையோ ஒரு அடி ஒரு சண்டையும் வராது ஜாலியாக இருக்கும் டான்ஸ் ஆடி இணையம் பொத்தன் துறை இணையம் இணையம் சின்னத்துறை இங்கெல்லாம் போய் டான்ஸ் ஆடினாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் கடல் வழியா போகிறது கடலில் நின்று கப்பலில் இந்த இந்த போட்டிலலாம் நின்று டான்ஸ் ஆடுனாங்க அவங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க கேர்ள்ஸ் எல்லாம் பொம்பளை வேஷம் போட்டிருப்பாங் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் பொம்பளை வேஷம் போட்டிருப்பாங்க கேர்ள்ஸ் எல்லாம் ஆம்பளை ஆம்பளை கெட்டப் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வச்செலாம் டான்ஸ் ஆடுவாங்க செம்மையாக இருக்கும் போட் அந்த பாறையை சுற்றி ஒரு நடுக்கடலில் இருக்கும் கன்னியாகுமாரியில திருவள்ளுவர் செலை இருக்கே அதே மாதிரி எங்கள் ஊரில் நடுக்கடல்ல அந்த பாறை இருக்கும் அந்த பாறைக்கு மேலே ஒரு குருசடி இருக்கும் குருசடிக்கு மேலே ஒரு சின்ன கெபி இருக்கும் அந்த கெபியில்ல அந்த பாறையை சுற்றி வருவாங்க பயங்கரமாக இருக்கும் அலை எல்லாம் பெருக்கெடுத்து வரும் பயங்கரமாக இருக்கும் சவுண்டெல்லாம் பட் சவுண்டு பெரிய பெரிய சவுண்டாக வரும் பாறை அந்த பாறை போகிற மாதிரி ஒரு கல் கட்டி வச்சிருப்பாங்க சின்னக்கல் அந்த பெரிய கல் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா கடல்லெலாம் அந்த கல் பாதி அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் போகிறதுக்கே ஒரு இண்ட்ரெஸ்ட் வரும் பின் இது நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு அக்கா கிடைச்சாங்க அந்த அக்கா மூலயமா அதாவது எங் இவங்கள எந்த எங்கள் ஹஸ்பண்ட்டோடய ஃப்ரெண்ட்டோடய லவ்வர் அதாவது பேசி வச்சிருக்காங்க அவங்களு அந்த அக்காவால் எனக்கு நிறையா முகம் நிறையா புது புது முகங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க இப்போ ஜாலியாக இருக்கும் முன்னாடியெலாம் போக தனிமையாக இருந்த மாதிரி இருக்குமா மூணு மதினியும் தனி தனியாக இருக்காங்க மேரேஜ் ஆகிட்டு நான் மட்டும் வீட்டில இருக்கும் போது அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஒன்று ஒன்றா பேசி மன மைண்டை மாற்றுவாங்க போர் அடிச்ச மாதிரி இருக்கும் நான் ஃபோன் அடிச்சு அவங்கள்ட்ட பேசுவேன் அவங்க என்கிட்ட பேசுவாங்க வீடியோ கால் பேசுவாங்க அவங்க தான் கேப் எங்கள் பொண்ணை தத்தெடுத்திருக்காங்க அதாவது தலை தொட்டு இருக்காங்கள்ளா அவங்க எம்ம ஃபோன் அடிச்சு பேசுவாங்க அம்மா வீட்டுக்கு வந்தால் அவங்க பேசாத நாளே கிடையாது தினமும் வீடியோ கால் அடிச்சு பேசுவாங்க ஜாலியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் நாலு பேர் தான் முக்கால்வாசி வெளியே சுற்றினோம் கிறிஸ்மஸ்ஸோடய ஒரு ஒரு கோவிலாக சுற்றி அந்த குடிலை பார்க்குறது ஒரு ஒரு கோ இப்போ எங்கள் ஊரில் செ எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்த நாகர்கோவில் சைடெல்லாம் பெரிய பெரிய கோவிலாக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா இடமும் பாய்ஸ்ஸு டான்ஸ் ஆடி இருப்பாங்க எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு ஓடிகிட்டே தான் இருக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டு மணி ஆனாலும் பரவாயில்லை மூணு மணி ஆனாலும் பரவாயில்லை நாலு மணி ஆனாலும் பரவாயில்லை அஞ்சு மணி ஆனாலும் பரவாயில்லை எப்போ எத்தனை மணி விடிய விடிய பாட்டு ஓடிகிட்டே தான் நாங்களும் விடிய விடிய சுற்றிக்கிட்டே இருந்தோம் காலையில் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் எட்டு மணிக்கு அந்த கடல் வெளியே போகணுமா அதனால ரெண்டு மணிநேரம் தான் தூங்கினோம் அவங்க எங்கள் ஹஸ்பண்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் தான் தூங்கினாங்க நான் ரெண்டு மணி தூங்கிட்டு ரெண்டு மணி நேரோம் தூங்கிட்டு எட்டு மணிக்கு எந்திரிச்சேன் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப மணி பதினொன்று ஆச்சு எங்கள் ரெண்டாவது மதினியையும் கூப்டுகிட்டு சுற்றிட்டு வந்தோம் வந்து நல்லாயிருந்திச்சி எங்கன்னா எங்கள் பாப்பாவை தான் கூப்பிட்டு போகல எங்கள் பாப்பா எங்கள் அம்மாகிட்ட இருந்தால் அவளுக்கு அப்போ தான் ஒரு வயசு ஆகுச்சா அதனால இருக்க மாட்டாள் கடல் வழியா போகிறோம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாள் அவள் நல்லா சேட்டை பண்ணுவாள் அதனால் அவளை விட்டுட்டு வந்து நான் எங்கள் ரெண்டாவது மதினி எங்கள் மூத்த மதினியும் எங்கள் மூத்த மதினி குளச்சல் போயிருந்தாங்க இன்னொரு அக்கா இன்னொரு மதினி இருக்காங்களா குளச்சல் இன்னொரு மதினி இருக்காங்க அங்கே போனாங்க திரும்ப நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்து கப்பல் வழியா அப்படியே அந்த குருசடியை சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எங்கள் மூணாவது மதினி அங்கே இன்னொரு இடத்துக்கு போனாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸோட அவங்க மாப்பிளையோட அப்படி அங்கே அவங்க பைக் டூர் போனாங்க பைகில் அவ்வளோ தூரம் நாங்கள் போனது கிடையாது பைக் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் போனது கிடையாது நைட் ட்ராவல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா கொஞ்ச தூரம் தான் போனோம் ரொம்ப தூரமெலாம் போனது கிடையாது ஆனால் போகணுன் ப்ளான் எடுத்திருக்கு இனிமே தான் போகணும் போகும் போது நான் அதில் உள்ளது எல்லாத்தையும் சொல்கிறேன் போனதில்லை இது வர பக்கத்தில் இங்கேயிருந்து பொத்தன்தடை வரை போயிருக்கோம் அவ்வளதான் அதுக்கப்புறம் போனது கிடையாது ட்ராவல்லு ஆனால் பைக் இந்த ட்ராவல் போய்ருக்கு பஸ் ட்ராவல் வேன் ட்ராவல் இந்த மாதிரி ட்ராவலெல்லாம் போயிருக்குது ஆனால் போனால் ஒரு கவர் எப்பயுமே ஒரு க கவர் வச்சிருப்போம் எங்கள் மாமியார் ஃபேமிலியோட போனால் அந்த வேனில் நாங்கள் டான்ஸ் ஆடாத நாளே இல்லை தினம் அப்போது எப்போல்லாம் எப்போல்லாம் டூர் போகிறோமோ அப்பெல்லாம் டான்ஸ் ஆடிகிட்டே தான் போவோம் அதுவும் முக்கால்வாசி என்னை தான் எழுப்பிவிடுவாங்க நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அதனால் நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடினேன் அதுக்கப்பறம் எங்கள் மூத்த அண்ணன் அந்த எங்கள் மூத்த மதினியோடு ஹஸ்பண்டு இவங்க என்னோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கப்பறம் ரெண்டாவது அண்ணன் குட்டீஸ் கூட சின்னப்பிள்ளைங்க கூட டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி போகுவோம் பொள்ளாச்சி தேனி வேளாங்கண்ணி போகிற நேரம் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுவோமா நான் எழும்பமாட்டேன் டான்ஸ் ஆடினா வாமிட் வரும்னு சொல்லுவேன் அவங்க அப்படி இருந்தும் கவரை கையில தந்திருவாக வாமிட் வர்ற நேரம் இதில் கக்கு அதோட வாமிட் நின்றுடும் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க நாங்கள் டான்ஸ் ஆடிகிட்டு அப்படியே போவோம் ஒரு ஒரு ஊர் வர வர இறங்குவோம் காலையில் வேளாங்கண்ணி காவலுக்கு நிறைந்த இடம் ஒரு வேளாங்கண்ணி கேபி இருக்குது அங்கே உட்காந்து தான் அந்த பன்னெண்டு மணி சாப்பாடு சாப்பிடுவோம் அதுக்கப்பறம் கிளம் கிளம்பி ஒரு ஒரு இடமா இருந்து இருந்து ஒரு ஒரு கோவிலெல்லாம் பார்த்துட்டு திரும்ப கிளம்புவோமா கிளம்பி எங்கலாம் நிற்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு காஃபி காஃபி ஒரு வடை இப்படி சாப்பிடுவேன் திரும்ப அந்த வீ அவங்க கூட போகும் போதும் ரூம் ஏ அம்மா வீட்லேயும் ரூம் எடுக்க தான் செய்வாங்க வேளாங்கண்ணியில அவங்க வீட்டில இருக்கும் போதும் வேளாங்கண்ணியில ரூம் எடுக்க தான் செய்வோம் அங்கே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் இல்லைனா லெக் பீஸ் வச்சு சாப்பிடுவோம் லாலிபாப்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் இருக்கும் அதான் முக்கால்வாசி வாங்கி சாபிடுவோம் எக் இல்லாமல் இறங்காது எக் வச்சு தான் சாப்பிடுவோம் இந்த நாற்பது நாள் வந்து ஈஸ்டரினால மீன் கறி எதுவும் சாப்பிடாம இருக்கோம்